வணக்கங்க எங்கள் காட்டில் வந்து நாங்கள் க கல்லக்காய் தான் நடுறோம் விதைக்கிறங்க கல்லக்காய் விதைக்கிறதுக்கு நாங்கள் வெளியூர்லருந்து ஆள் எல்லாம் வராங்க ஆனால் நாங்கள் வெளியூர் ஆளுங்களை நாங்கள் கூட்டிக்க மாட்டங்க ஏன்னா எங்கள் உள்ளூர் காரங்கள்லயே இருக்குறவங்க ஆளுங்க வந்து கல்லக்காய் விதசிட்டு போனாங்கன்னா நாளைக்கு அறுவட பண்றப்போ அவங்களவே கூப்டுக்கனும் ஏன்னா வெளியூர் காரங்க வந்து நட்டுட்டு அவங்களவே போய் மறுபடி கூப்பிட முடியாது அதனால வந்து நாங்கள் விதைக்க எங்கள் ஊர் காரங்களவே வச்சி அவங்க விதச்சாங்கனா அவங்களவே நாங்கள் அறுவட பண்ணவும் அவங்களயே கூப்பிடுக்குவோம் ஃபர்ஸ்டுலாம் வந்துவிட்டு நிறையா பேர் கூப்பிடா வருவாங்க இப்போ வந்து யாரும் அதிகமாக வர்றதில்லை ஏன்னா இப்போ வந்து கம்மி ஆளுங்க தான் இருக்கிறாங்க நாங்களே விவசாயம் பண்ணுறோனா இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் கம்மி ஆளுங்களை வச்சிக்கிட்டே நாங்கள் வேலை வாங்கிக்கிறங்க ஏன்னா அது விட முடியாது இல்லைங்க அதனால வந்து நாங்கள் அங்கே கம்மி ஆளை வச்சிகிட்டே வேலை வாங்கிக்கிறோம் இன்னைக்கு வந்து விதைக்கிறதுக்கு காசு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறுரூவா வாங்குறாங்க கூலி இப்போ நாளைக்கு அறுவடை பண்ணுறத்துக்குமே அதே கூலி தான் வாங்கிக்கிறாங்க ஏன்னா கொடுத்து தான் ஆவணுங்க ஏன்னா ஆளுங்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்க அவங்க கேட்குறதை கொடுத்து தான் ஆவணும் ஏன்னா நாங்கள் வெளியூர் காரங்களையும் உள்ளே கொண்ணாந்து நாங்கள் பண்ண முடியாது எங்கள் ஊர் காரங்களை வச்சு தான் நாங்கள் பண்ணி ஆவணும் எங்கள் ஊரில் இருக்குறவுங்களை வச்சு தான் நாங்கள் கம்மி ஆளுங்களாக இருந்தாலும் அதை வச்சு தான் நாங்கள் பண்ணி ஆவணும் அதனால் வந்துவிட்டு அவங்களே வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் அதையே நாங்கள் கம்மியாக நீங்கள் ஒரு நாநூறுரூவா வாங்கிக்கங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் இல்லைல்ல நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது நாங்கள் அந்த காட்டுக்காரங்க ஐநூறு ருவாய்க்கு மேலே கூட தருவாங்க கேட்டா நீங்கள் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தா கொடுங்க இல்லைன்னா நாங்கள் வேறு காட்டுக்கு போயிடுறோம் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து கல்லக்காய் விதச்சிட்டு போறப்போ போறதுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் ரெண்டு நாள் கூட ஆவும் ஒரு நாள் ஒரு டைமு ஏன்னா காட்டை இருக்கறதை பொறுத்துதானுங்க காடு வந்து இன்னைக்கு ரெண்டு ஏக்கராக இருக்குன்னா ஒரு டைமு மூணு ஏக்கராக்குன்னா ஒரு நாள் கணக்கு ஆவது இல்லைங்க அதனால வந்து நாள் கணக்கு தான் அது அவங்க எப்படி நடுறாங்களோ அந்த நாள் கணக்கு குத்தகைக்காகவும் பேசிக்கலாங்க ஆனால் வந்து அவங்க பேசுறதை பொறுத்துதான் குத்தகைக்கு வேணுமா இல்லை நாள் கணக்காக பேசிக்கிறாங்களான்னு நம்ப பேசறதை பொறுத்து ஆனால் குத்தகைக்காக பேசி விட்டாங்கனா இவ்வளது ரேட்டுக்குன்னு வாங்கிக்கிறாங்க ஒரு நாள் கூலிக்கின்ணு வாங்குனாங்கன்னா ஐநூறுரூவா அப்போ வந்துவிட்டு நாங்கள் வந்து ஐநூறுரூவா போட்டு கூலிக்குதான் நாங்கள் பயிர் நடுகிறோம் அதுக்கு வந்துட்டு காலையில அவங்க நேரத்துலையே ஒவ்வொரு டைம் ஆறு மணிக்கே வந்துருவாங்க ஒவ்வொருத்தரும் இல்லை குழந்தை எல்லாம் இருக்கு சமைச்சிட்டு தான் வர்ணும் அப்படினு சொல்லிவிட்டு எட்டு மணிக்கு வர்றவங்க இருப்பாங்க எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா அவங்க சாயந்தரம் வரையும் செஞ்சிவிட்டு போவாங்க அவங்களுக்கு டிய்யி பஜ்ஜி போண்டா மூணு வேலையும் வாங்கி கொடுக்குணும் ஒரு வேலை ஒரு டைம் நாங்கள் சாப்பாடு கூட நாங்களே கூட முடிஞ்சா ஆக்கி போட்டுருவோங்க அதனால ஒன்றும் தப்பில்லை அப்படின்டு ஆக்கி போட்ருவோம் அப்புறோம் அதெல்லாம் பண்ணி விதச்சிட்டெல்லாம் போன பிற்பாடுங்க மறுபுடியும் புல் காட்டில் வளர்ந்துக்குங்க கல்லக்காய் செடிக்கெல்லாம் புல் வளரும் அது வந்து களை வெட்டுறதுக்கு ஆள் வர்ணும் அதுக்கும் காசு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா கம்மி இல்லாத வர மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வந்து பயிர் நடுரத்துக்கு ஐநூறுரூவா இன்னைக்கு வந்து கல்லை காட்டில் வந்து புல் வளர்ந்துச்சுனா அதுக்கு வந்து களை வெட்டுறதுக்கு ஐநூறுரூவா நாளைக்கு வந்து செடி வந்து பிடுங்க கல்லக்காய் பிடுங்குறப்பயும் அதுக்கு கூலி ஐநூறுரூவா தான் ஆனால் இவங்க மூணு வேலை வந்தாலுமே மூணு வேலைக்குமே நாங்கள் டீ காபி போண்டா அது எல்லாம் வாங்கி கொடுப்போம் ஒரு டைம் சாப்பாடு கூட நாங்கள் போட்ருவோங்க ஏன்னா அதுவும் தப்புல்லை சாப்பாடு தாங்க போட்றோம் அதனால ஒன்றும் தப்பில்லன்டு போட்டுருவோம் கூலி வந்து ஐநூறுரூவா தான் நாங்கள் கொடுக்குறோங்க கல்லக்காய் பிடுங்குறதுக்கு வந்தாலுமே ஐநூறுரூவா தான் டீ காபி இதெல்லாமும் கொடுத்துருவோம் சாப்பாடும் கொடுத்துருவோம் அவங்கல்லாம் அதுக்கு கம்மியாக கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க ஆனால் வேறு காட்டுக்கு போயிருவாங்க நாங்கள் அந்த காட்டுக்கு போயிருன்னு அப்போ நாம்ப வந்து ஆளு இல்லாம நம்ப தான் கல்லக்காய் வந்து மண்ணுலையே நிற்கிற மாதிரி போயிரும் ஆனால் மழை வந்துச்சுன்னா அது அழுவி போயிரும் செடியிலையே வேர்லையே அது பெரிய ரிஸ்க்குங்க அதனால வந்து நம்ம போட்டோம்னா அது காசை பாக்காம நமக்கு நட்டமானாலும் பரவால்லின்னு நம்ப அதை காசு போனாலும் அறுவடை பண்ணியர்னுங்க இது தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறங்க எங்கள் நாட்டாங்காடு வச்சு இதுதான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறோம் இதுதான் எங்களுக்கு கல்லக்காய் தான் எங்கள் மேட்டாங்காட்டில் பண்ண முடியுது இதுதான் பண்ணிக்கிட்டுருக்குறங்க